எங்கள் ஊரில் நாய் கடித்து விட்டால் முதலில் நாய் கடித்த இடத்தை சூடு வைப்போம் அதற்கு பிறகு நாய் கடித்தது வந்து வெறி நாயா இல்லை வீட்டு நாயா என்று பார்த்து விட்டு நாயை வந்து உரிமையாளர்களிடம் போய் அதை வந்து கட்டி வைக்குமாறு கூறுவோம் அதையும் மீறி மறுபடியும் வந்து அது தெரு நாயா இல்லை வீட்டு நாயான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சிகிச்சை பண்ணுவோம்